ஆ ப்ரைம் ப்ரௌன் ரைஸ்ஸு இப்போதிக்கு ஸ்டாக் இல்லைங்க மேடம் இருந்துச்சு இப்ப தான் தீர்ந்து போச்சு அது உங்களுக்கு தேவைன்னா நான் வெளியில வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி வாங்கி தரேன் மேடம் வேறு ப்ராண்ட் இருக்கு பொன்னி சீரகசம்பா மாப்பிள சம்பா அந்தமாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கு வேணா அது வேணா பார்க்கறீங்களா அதான் மேடம் ப்ரௌன் ரைஸ் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டுதான் மேடம் இருந்தேன் அது இப்போதிக்கு ஏன் கடையில ஸ்டாக் தீர்ந்து போச்சு அது வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் மேடம் அதனால் வந்து நான் அந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் பிடிக்கலேன்னா வேறு வெளியில ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தோன்ன நான் கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க ஆ அதான் மேடம் ஏன் கடையிலையும் ஸ்டாக் இல்லைங்க மேடம் அது இன்னும் ஒரு டூ டேஸ் கழிச்சி தான் மேடம் வரும் அதனால் நான் அந்த டூ டேஸ் ஆஃப்ட்ரு உங்களுக்கு பண்ணுறேன் இந்த நம்பர்க்கு கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கிகிட்டு போய்விடுங்க அப்படி இல்லைன்னா வேறு ப்ராண்ட் தான் மேடம் கொடுக்க முடியும் இந்த ப்ராண்ட் இல்லைங்க மேடம் ஆ சரிங்க மேடம் தேங்க்ஸ் மேடம்